ஹலோ சொமேட்டோவா நாங்க இப்போ ஒரு மண்நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டுயிருந்தோம் அதில் வந்து சிக்கன் லாலிபப்பு பிரியாணி பக்கெட் பிரியாணி ஒன்று வெஜ்ஜு ரைஸு இந்த மாதிரி நாலஞ்சு ஐட்டம் ஆர்டர் போட்யிருந்தோம் அதெல்லாம் என்னப்பா சிக்கன்லாம் கெட்டுப் போய் வந்துயிருக்கு உங்கள் வீட்டில் இப்படி ஒன்று கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா சிக்கன்லாம் பாருங்களேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்சியிருந்த சிக்கனை வஞ்சி செஞ்சியிருக்கீங்க ஓப்பன் பண்ணவொன்னேயே வாடை வருது இதை குழந்தைங்க சாப்பிட்டா என்னாகிறது ஏ இப்படிலாம் பண்ணுறீங்க பிரியாணிலாம் பாருங்கள் அது என்னமோ நேற்று வச்சியிருந்த மாதிரி ஊசி போனது மாதிரி இருக்குது அந்த பீஸ்ஸாவில எல்லா பாஸம் பூசணம் பூத்து போயிருக்குது எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் டெலிவரி பண்ணாமையே இருந்துருக்கலாமே எதுவும் பார்த்து நீங்கள் டெலிவரி பண்ண மாட்டிங்களா இவ்வளோ அழுகிப்போனது கெட்டுப்போனதுமா நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அது எப்படி குழந்தைங்க யாராச்சும் தெரியாம சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ஃபுட் பாய்ஷன் ஆயிடாதா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையை உண்டாக்காதா நீங்கள் எதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணுறீங்க இப்படிலாம் முதல நீங்கள் கவனமாக இதை பார்த்து டெலிவரி பண்ணமாட்டீங்களா மரியாதையாக வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு போயிவிடுங்க காசை உங்கள் திங்க்ஸை நீங்களே வாங்கிட்டு உங்கள் பே ஏ பேமெண்ட்டு காசை மரியாதையாக கொடுத்துடுங்க இவ்வளோ ஒரு மோசமான சாப்பாடு இப்படி ஒன்னை நான் இன்ன வரையும் நான் பார்த்தது கூட இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் சேவை பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சியிருந்தா நாங்கள் உங்கள் இதில் ஆர்டர் போட்யிருக்கவேமாட்டோம் எவ்வளோ ஒரு இன்கன்வென்ட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சங்கூட கவனமே இல்லாம செய்யறீங்க ஒருத்தவங்கள்ட நம்ம சாப்பாடு உணவு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களை கடவுளுக்கு சமமாக நாங்கள் பார்க்குறோம்ல அது ஏத்தமாதிரி நீங்கள் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கணும்ல இப்படியா அது ஓப்பன் கூட பண்ண முடியலை அவ்வளோதுக்கு வாந்தியா வர்ற அளவுக்கு அப்படி வாடை அடிக்குது உங்கள் வீட்டில் இப்படி யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா என்னாகும் நீங்களே யோசிச்சுப் பாருங்கள் முதல்ல நீங்கள் அதை பாருங்கள் முதல்ல மரியாதையாக கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டுப் போங்க நீங்களே வந்து அதை வேணா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படியேதான் இருக்குது ஓப்பன் பண்ணப்படியே நீங்களே வந்து பாருங்கள் முதல்ல